ஃபர்ஸ்ட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காய்கறிகள் எல்லாமே தேவைப்படுது அப்படினாக்கா முக்கியமாகவே வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு கேரட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லா இது போன்ற காய்கள்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அப்படினாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்தரம் எடுத்துக்கிட்டு அது தேவையான இதுலாம் போட்டு தேவையான காய்கறிலாம் போட்டு அதை வேக வச்சு அதுக்கான தகுந்த மசாலா கரம் மசாலா இல்லை குழம்பு மசாலா இந்மாரி எதாச்சும் மசாலா எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிறோம் சமைக்கறப்போ நம்மளுக்கு வந்து மிளகா தூள் மஞ்ச தூள் மிளகு தூள் நம்பளுக்கு என்னென்ன மசாலா வீட்டில் இருக்கோ இல்லது நம்மளுக்கு பிடித்தமான மசாலா ஃப்ளேவர்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு போட்டு கிட்டு நம்ம வந்து சமைக்கணும் அதுக்கான வந்து வழி முறைலாம் வந்து நிறையவே இருக்கு அது வந்து சமைக்க வந்து நம்மளோடைய பதம் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் எப்படி சமைக்கணும் எந்த பதத்தில் வந்து இது கரெட்டாக இருக்கு போதுமான அளவு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சியிருக்கணும் அப்புறமா வந்து எவ்வளோ வந்து உப்பு காரம் அப்படின்ட்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா நம்பளோடைய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே முக்கியம் நம்ப சமைக்கிறது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கற தான் இருக்கு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி புதினா அந்த மாரி கொஞ்சம் வாசனையாக உள்ள இலைகள்லாம் போட்டாக்கா நம்மளோடைய சாப்பாடு வந்து குழம்பு வந்து ரொம்பவே அது சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறோம் வந்து எப்படி வந்து மற்றவங்களுக் பரிமாறணும் அப்படினாக்கா நம்ப அன்பான முறையில அழகான முறையில வந்து மற்றவங்களுக்கு பரிமாறி அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு சொல்லி வைக்கிணும்